செடி வச்சுருந்தா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராது அந்த காற்றெல்லாம் வந்து அந்த செடி இழுத்துக்கும் அதுக்காக தோட்டத்தை ஃபஸ்ட்டு களை கட்டுனு ஒன்று இருக்குது அந்த களை கட்டை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மண்ணெல்லாம் கொத்தி விட்டு கரு மண் இருக்கும் அந்த கரு மண்ணை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ கீழே அந்த கரு மண்ணை போடுறீங்கன்னா அந்த கரு மண்ணை போட்டு விதை வைக்கணும் அந்த விதை வைச்சோம்னா அது முளச்சி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகிடும் அந்த ஒரு வாரம் ஆகிடுச்சின்னா அந்த முளச்சி வரும் போது நம்ம அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே சாணியெலாம் மாட்டு சாணி போடுமில அந்த அது வந்து உரம் அது வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக்கவே கூடாது அந்த உரம் வந்து போட்டோம்னால் நல்லா கரு கரு கரு கரு கருனு வரும் எந்த செடியாக இருந்தாலுமே வரும் அதனால் அந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி விதை விதை போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா தெளித்து விட்டுக்கணும் அதே மாதிரி உரம் அந்த செடியை வச்சு கொஞ்சம் ஒரு ஒரளவுக்கு செடி வளர்ந்துச்சின்னா அதுக்கப்பறம் உரம் வைக்கணும் உரம் வச்சுட்டு மருந்து அடிக்கணும் கண்டினியூவாக மருந்து அடித்தோம்னா அந்த செடி வந்து பூச்சி வராது நல்லா செழிப்பா வரும் வரும் போது அதுக்கு வே தேவைப்பட்ட உரம் நம்ம கடைங்களில் போய் கேட்டோம்னாக்கால் என்ன செடி வச்சுருக்கோமோ அந்த செடிக்கு இந்த உரம் வைங்கன்னு சொல்லி கடைக்காரவங்க தருவாங்க அதுவும் முடியலை நமக்கு இதுவே போதுன்னால் நமக்கு வந்து சாணமே நல்ல உரம் தான் அதுவே நல்லாவே வரும் அதனால் அதை போட்டு செடியை நல்லா வளர்க்கணும் வளர்ந்த வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மேலே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஏன்னால் வெயில் நாள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து செடி வந்து வளரணுமில இல்லாட்டி காஞ்சி பட்டு போயிடும் அதுக்காகவே தண்ணி விடுணும் நல்லா தண்ணி விட்டு வாய்க்கால் மாதிரி எடுத்துவிட்டு விட்டோம்னால் நமக்கு தண்ணி நிறையா செலவாகாது ஏகத்துக்கும் போணுச்சுன்னாக்கால் நான் வந்து புல்லு இருந்தால் புல்ல ஃபஸ்ட்டு வெட்டினா தான் செடி வளரும் அந்த புல்ல வந்து களைக்கட்டு ஒன்று களைக்கட்ட வச்சுசிக்கிட்டு புல்ல கொத்தி கொத்தி எடுத்து ஒரு குழி மாதிரி பறித்து அதில் போட்டுறணும் அந்த அதில் போட்டால் மக்கிடும் அது வெளியே போட்டால் காற்றுல பறக்கும் அதனால அதை வந்து போடக்கூடாது நம்ம வந்து செடிக்கு வந்து உரம் வச்சு மருந்தடித்து செடி வந்து செழிப்பா வளர்ந்ததுனா பூ பூக்கும் அந்த பூ வந்து மொக்கா இருக்கும் போது பறிக்கக்கூடாது கொஞ்சம் மலர விட்டு அதுக்குப்புறமேட்டுக்கு பூவை பறிக்கணும் அந்த பூவை பறித்து வச்சுக்கலாம் நம்ம காய்கறியே போட்டாலும் நமக்கு வந்து பிஞ்சு வரும் இந்த பிஞ்சு வரும் போது மருந்தடிக்கணும் இல்லாட்டி அதில் புழுவு வந்து அந்த பிஞ்சே வேஸ்ட்டாக்கிடும் பூவாக இருக்கும் போது மருந்தடிக்கணும் கண்டிப்பாக பூவாக இருக்கும் போது மருந்தடிச்சோம்னால் அதை ஃபுல்லாக அப்படியே காயாக ஆகிடும் அந்த காய் வந்து கீழே கொட்டாத இருக்கும் புழுவு தின்காத இருக்கும் அதுக்காக தான் மருந்தடிக்கணும் அதே மாதிரி செடிக்கு வந்து உரம் வைச்சா தான் செடி நல்லா வளரும் இல்லைன்னாக்கா செடி வளரவே வளராது அப்போ தான் புழுவு தின்காத இருக்கும் உரம் அதே மாதிரி செடி வைக்கிறதுக்கும் முன்னாடியும் உரம் போடணும் செடி வளரும் போதும் உரம் போடணும் பூ பிஞ்சு வைச்சதுக்கப்பறம் முத் நல்லா முத்தினதுக்கு அப்புறம் காய் பறிக்கக்கூடாது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே எந்த காயாக இருந்தாலும் பறிக்கணும் அதே கீரை வகையெலாம் நிறையா சேர்த்துக்கணும் அந்த கீரை வகையெல்லாம் வைச்சோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து சத்து அதனால் கீரை செடியை வைக்கணும் புளித்த இப்போ புளித்த கீரையை தெளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புளித்த கீரையை காய் அதில் வந்து பூ காய் வர்றதுக்கு முன்னாடியே பறித்தா தான் வேகும் அதனால் சீக்கிரமாக அந்த கீரையை வந்து பறிச்சுட்டோம்னா பறிக்க பறிக்க மறுபடியும் மறுபடியும் துளுர்த்து வரும் நமக்கு வந்து விதை கம்மியாக தான் பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி கீரை அரைக்கீரைலாம் அறுத்துகிட்டு பறிக்கணும் அறுக்க அறுக்க துளுர் வரும் அதனால் எல்லா செடியும் வைக்கலாம் வேகணும் செடிகள் தான் நல்லா பராமரிக்கணும் நம்ம வந்து மருந்தடிக்கலை உரம் போடலன்னா அந்த செடி சரியாகவே வராது அதனால் மருந்தடிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரியலைனாலும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு அதை வந்து போடணும் நம்ம வந்து அந்த அந்த செடியெலாம் அறுவடை பண்ணும் போது வெட்டிடணும் வெட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த செடியை போடலாம் அதை வந்து தழை கொட்டக்கூடாது வெட்டிவிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும்